அதிகமாக நான் இந்த டிவியில் விளையாட்டுப் போட்டிகள் பார்ப்பதில்லை பேஸிக்காக வந்து நான் ஒரு ஃபுட்பால் ப்ளேயர் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நான் விளையாண்டுருக்குறேன் அநேக பரிசுகளை வாங்கியிருக்கிறேன் எனக்கு ஃபுட்பால் ரொம்பப் பிடிக்கும் கால் பந்து ரொம்பப் பிடித்த ஒரு விளையாட்டு கல்யாணம் திருமணம் ஆகுறத்துக்கு முன்பு வரைக்கும் சேலத்தில் எந்தப் பகுதியில் நடந்தாலும் நான் அதில் போய் கலந்துக் கொள்வேன் எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் வீரர்களை உற்சாகப்படுத்துவேன் ஆனால் திருமணத்துக்குப் பிறகு அந்த மாதிரி எனக்குப் போகுறத்துக்கு வாய்ப்பு நேரம் கிடைக்கல மேட்சஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது நேரம் எனக்கு கிடைக்கல அது அப்படியே என்ன ஆயிருச்சின்னால் கொஞ்சம் டிவியில் டிவியே பார்க்காதவன் இந்த கிரிக்கெட் சீசன் வரும் போது மட்டும் கொஞ்சம் இந்த கிரிக்கெட்டையும் இண்டர்நேஷனல் லெவல்ல அந்த ஃபுட்பால் மேட்ச் வரும்போது அந்த ஃபுட்பால் ரெண்டுமே வந்து டிவியில் லைவாக வந்து அதுவும் ரெக்கார்டட்லாம் பார்க்க மாட்டேன் லைவாக வந்து அதை வந்து நான் பார்ப்பேன் கண்டிப்பாக இதை யாராவது நண்பர்களோட சேர்ந்து பார்க்கணுன்னா வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் வந்து திருமணத்துக்கு முன்னாடி இப்போது வந்து தனியாக தான் பார்ப்பேன் இல்லை என் பையன் கூட உக்காந்தி பார்ப்போம் ரெண்டுப் பேர் தான் சேர்ந்து இந்த ஒரு ஆன்லைன்ல பார்ப்போமேத் தவிர நண்பர்களோடு பார்க்கிற பழக்கமும் கிடையாது அடிக்கடி பார்க்கிற விஷயமும் கிடையாது ஆனால் அதுவும் கொஞ்சம் என்ன ஆயிருச்சின்னால் கொஞ்சம் பார்க்கிறதற்கானஆர்வமும் குறஞ்சிட்டு தான் வருது ஏன்னா பணத்தை வச்சி ஆடிகிட்ருக்குறாங்க பணம் வாங்கிட்டு கோல் போடுறாங்க ஃபுட்பால்ல பணம் வாங்கிட்டு கிரிக்கெட்ல அவுட் ஆகுறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விப்படும் பொழுது ரொம்பக் கஸ்டமான ஒரு சூழல் இதையும் ஏன்டா டிவியே பார்க்கறதில்ல இதையும் ஏன் பார்க்கணுங்குற எண்ணம் தான் வருதே தவிர பார்க்கணுங்குற உற்சாகம் வர்றதில்லை பார்ப்பேன் கொஞ்ச நேரம் பார்ப்பேன் பட்டு அதற்கு அதற்கு முன்ன சின்ன வயசில் இருந்த மாதிரில்லாம் இப்போ எனக்கு அதில் அதிக நாட்டம் அங்கே இல்லை இது தான் உண்மையான ஒரு விஷயம்